நான் வந்து மீசோவில் ஆர்ட்ரு போட்டு வந்து மீசோ ஐ மீன் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வந்து ஒரு டாப் வாங்கினேன் அந்த டாப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும் போது நல்லாயிருந்துச்சி நல்லாயிருந்து நல்லாயிருந்துச்சி துவைக்கும் போது வந்து அதில் உள்ள ஸ்டோனு கலரு எல்லாம் போயிடுச்சி அதனால வந்து அந்த டாப் வந்து எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு பார்க்கும் போது நல்லாருந்ததுனால ஆர்ட்ரு போட்டு வாங்கிவிட்டேன் போடும்போது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா திருப்பி கழட்டி துவச்சி காயப் போட்டு பார்க்கும் போது அந்த காய அந்த பிழியும் போது அவ்வளோ சாயம் போகுது கல் ஸ்டோனு எல்லாம் கீழே கொட்டிருது அதனால ஆன்லைனில் அந்த டாப் போடுறது வந்து அவ்வளோவா பெனிஃபிட் இல்லை நல்லாயில்ல எனக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் ஒரு சில ப்ராடக்ட் நல்லாயிருந்துச்சு ஒரு சில டாப் வந்து இந்த டாப் வந்து ஒரு சில டாப் வந்து ஸ்டோன் ஒர்க்கு மாதிரி வெச்சு வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து சாயம் போகுது அதனால இதான் என் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்